புதிய சமையல் குறிப்பு அப்படின்னு பார்த்திங்ன்னா யூடியூபில் ஃபர்ஸ்ட் இருக்கிறதே தாமு சார் தான் தாமு செஃப் வந்து ரொம்பவே ரொம்ப வருஷமாக அவர் குக்கிங் பண்ணிட்டுருக்காரு அதுவும் நேஷனல் அவார்ட்லாம் நிறைய வாங்கி இருக்கார் ஸோ அவருடையதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அதில் நான் நான்வெஜ் நல்லா சாப்பிடறதுனால நான்வெஜ் அவர் யூடியூபில் போடுறதுனால அதை நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுவேன் நெக்ஸ்ட் டிவிலெலாம் அந்த அளவுக்கு ஃபாலோ பண்றதெலாம் கிடையாது வீடியோஸ் ஏதாச்சும் ஷார்ட்ஸ் மாதிரி போடுவாங்க அதிலையும் கொஞ்சம் ஈசியாக இருக்கும் டக் டக்குனுட்டு ரெசிப்பி சொல்லிருவாங்க இன்க்ரேடியன்ட்லாம் சொல்லி ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளாறவே அவங்க முடிச்சிடுவாங்க அவங்க டோட்டல்லியே இதுவே அந்த மாதிரி இதுலையும் நான் புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கணுன்னா கற்றுப்பேன்